ஆ சார் ஆப் டெவெலப்பர் ஆ சார் நாங்கள் எஸ்சிகே ஸ்கூல்லருந்து பேசுகிறோம் உங்களால் வந்து எங்கள் ஸ்கூலுக்கு வந்து அட்டனன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி கரெக்டாக அந்த டேட் அதுக்கு அப்புறோம் வந்து அந்த அட்டனன்ஸ் மெயின்டெயின் பண்ணுறதுக்கு ஆப் டெவெலப் பண்ணி தர முடியுமா சார் ஆ எப்படி சார் இது எவ்வளோ டைம் ப்ராசஸ் எடுக்கும் உள்ளே எவ்வளோ இது என்ட்ரி பண்ணலாம் அதை பற்றி கொஞ்சம் டீடைல்ஸ் கிடைக்குமா ஓகே சார் ஓ ஓகே சார் ஆ ஓகே சார் எங்களுக்கு வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் ஸ்டுடெண்ஸ் படிக்கிறாங்க ஸோ எல்லாரோடதுமே வந்து என்ட்ரி ஆயிருக்கணும் தென் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் அப்புறோம் அவங்களோட அட்ரஸ் வந்துருக்கணும் அதுக்கு அப்புறோம் வந்து அவங்களோட பேரன்ட்ஸ் நேம் சேர்ந்து வந்துருக்கணும் தென் அவங்க எந்த ஸ்டாண்டர்ட் அவங்க எந்த செக்ஷன் வைஸ் படிக்கிறாங்கன்னு தனி தனியாக பிரிச்சு கொஞ்சம் கொடுத்துடுங்க சார் லைக் அந்த ஆப்பே வந்து உள்ள ஓப்பன் பண்ணதும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குள்ளே போனதும் இந்த இந்த செக்ஷன் இருக்குன்னு தனி தனியாக இருந்தால் பெட்டர் டூ சம்திங் சார் ஸோ உங்களால் அது மாதிரிலாம் பண்ண முடியுமா சார் ஓகே சார் ஓகே சார் சார் நம்ம எப்படி சார் இதை பற்றி டீடைல்ஸ் வந்து எனக்கு நீங்கள் அமிச்சி வச்சுரிக்கீங்களா ஓ ஓகே சார் ஓகே சார் நான் எங்கள் ஸ்கூல் லொகேஷன் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் சார் ஓகே சார் ஓகே சார் நாளைக்கு மார்னிங் நைனோ கிளாக் சார்

ஆ ஓகே சார் ஓகே சார் சார் ஆ தேங்க் யூ